எங்களுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக பெரம்பலூரில் ஒரு வட்டார வழக்கு பேச்சு உள்ளது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க அது வந்து தமிழ் மொழிகளுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மாறுப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்வோம் தமிழ் வந்து ரொம்ப அதிகமாக மக்களால் இப் அந்த காலத்தில் பேசிட்டு இருந்தாங்க இப்போது ஒவ்வொரு மொழி வந்து கற்றுக்கறதுனால ஒவ்வொருத்தவங்களும் இப்போ தமிழ் மொழி பேசுகிறவங்க அதர் லாங்குவேஜ் மற்ற மொழிய கற்றுக்க மே கற்றுக்கம் போது நம்மளுடைய மொழி வந்து எப்படி ஆகுதுன்னா மாற்றம் அடையுது ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பெரம்பலூரில் பாட் பாட்டியை வந்து அப் அம்மாயி அம்மாச்சி அப்படின்னு கூப்பிடுவோம் மதுரையில் ஆச்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க இதே மாரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு யுனிக்யூனெஸ் இருக்குது பெரம்பலூரில் வந்து மேக்சிமம் எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக தான் பேசுவாங்க ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரவங்க தான் யாருமே ஒரே இடத்துல உள்ளவங்க கிடையாது ஒரே மொழியில் மட்டும் பேசமாட்டாங்க ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லாம் க புதுசு புதுசாக கத்துக்குறாங்க ஸோ எல்லாமே பேசுகிறாங்க அப்போது மொழி வேறுபாடுன்றது கண்டிப்பாக இருக்குது தமிழ் மொழிக்கும் அதுக்கும் அதிகமான வேறுபாடு இருக்குது கம்மியான வேறுபாடுன்னு சொல்ல முடியாது இப்போது உள்ள காலகட்டத்தில் தமிழ் மொழியை பேசுகிறதே விட்டுர்றாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க அப்படி இல்லாட்டினால் பிரிட்டிஸ் இங்கிலீஸ் பேசுகிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு போக போக அங்கே உள்ள மொழியே கத்துக்கிட்டு பேசுகிறதுனால அந்த மொழி வேறுபாடு இருக்குது கண்டிப்பாக தமிழ்மொழிக்கும் மத்த மொழிக்கும் வேறுபாடு இருக்குது அதே போல நம்ம பேசுகிற வட்டார மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் வேறுபாடுகள் அதிகமாக உள்ளது